இன்றைக்கு இந்தியா வந்துட்டு என்ன நெ மிகப் பெரிய சுற்றுசூழல் பிரச்சின என்னென்னு பார்த்திங்கனா நமக்கு வந்துட்டு நிறைய புகை வந்துட்டு நிறைய சுற்றுசூழல் வந்து மாசுபடுது ஏன்னால் நிறைய வாகனங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது நிற்கிறதே இல்லை மக்கள் வந்துட்டு வெளியே போகிறாங்க வராங்க ஸோ அதனால வாகனங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க வெளியே போகிறதுக்கும் வரதுக்கும் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வந்துட்டு மிகவும் மாசுபடுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க மக்கள் துணி பையெலாம் எடுத்துகிட்டு போனாங்கனால் பரவாயில்லை ஆனால் வந்துட்டு போகும்போது கையை ஆட்டிகிட்டு போயிடுறாங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பை இல்லாமல் போகிறதுனால அங்கே கடையில் போய் வந்துட்டு பிளாஸ்டிக் பை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே ரோட்லேயே போட்டுவிட்டு வந்துடுறாங்க ஸோ அதனால வந்துட்டு நீர் நிலைகளும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு திடீரெனு ஒரு வெள்ளம் வருது அப்படினா அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக போகாது போய் எங்கேயாவது போய் அடைச்சுக்கும் ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு நில பரப்பு வந்துட்டு ரொம்பவே பாதிக்குது ஸோ இதனால வந்துட்டு கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ம நமக்கு வந்துட்டு மழை பெய்கிறதே வந்துட்டு மாறி தான் இப்பெல்லாம் வருது ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு கரெக்டாக அந்தந்த பருவத்தில் அந்த இது வசந்த காலம் கோடைக்காலம் அதுலெலாம் அந்தந்த பருவத்தில் கரெக்டாக போய்கிட்டுருந்துச்சி ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கோடைக்காலத்தில் வந்து மழை வருது பிளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக வெயில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பருவநிலை மாற்றம் அதிகமாகவே இருக்குது